நாங்க கிருஷ்ணகிரி வகாப் நகரில் இருக்கிறோம் வீட்டில் டிவி ரிப்பேரு வீட் டிவி வி பழுதான காரணத்துனால் ஒரு புது டிவி வாங்கறதுக்காக கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் இருக்கும் அனைத்து எலக்ட்ரானிக்ஸ் கடையும் தான் தேடி பார்த்துட்டு முதல்ல வந்துட்டு ரெயின்போ போனோம் அது இது பு பூராக பார்த்துட்டு கடைசியில் டார்லிங் எலக்ட்ரானிஸ்க் போய்ட்டு அவங்கிட்டு பல டிவியை காட்டி அதில் ஒவ்வொரு டிவியை பிடிச்சி போய் டிவியை வாய்ண்ட்டு வந்தோம் அந்த டிவியை அவங்களே வந்து வீட்டில் வீட்டுக்கு வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி அது எப்படி அந்த டிவியை பயன்படுத்துறதுன்னு சொல்லி அந்த ஆன்ட்ராய்ட் டிவியை எப்படி பயன்படுத்தி அதில் என்னென்ன பயன்கள் இருக்கின்றது என்றதை சு போட்டுக் காட்டி பு வீட்டில் எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் வீட்டில் வீட்டில் எங்கள் பசங்க எல்லாத்துக்கும் வந்து அதை பயன்பாட்டை சே எப்படி பயன்படுத்துவது என்பது என்பதைத் தெரிவித்து தெரிவித்தது ஒரு மிகப்பெரிய பலனளித்தது கருதி